எனக்கு கற்பனை கதை எழுதுகிறத விட உண்மை கதை எழுதுகிறது தான் ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னாக்கால் கற்பனையாக ஒரு கதையை சொல்லும்போது அதில் மற்றவங்களுக்கு ஏற்படுகிற ஈர்ப்பை விட இது உண்மையாகவே ஒரு இடத்தில் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம அதை சொல்லும்போது தான் மக்கள் கிட்டே அது ஈஸியாக கன்வே ஆகும் ஸோ எங்கேயோ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லை எங்கேயோ இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்றத மேற்கோள் பண்ணி காட்டிவிட்டோம்னா அந்த கதையோடு ஒன்றி போவாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து உண்மையான கதை எழுதுகிறத்துக்கு தான் நான் விருப்பப்படுகிறேன் எனக்கு பிடித்த எழுத்தாளர் யாருன்னால் ஜெயகாந்தன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் அவர் வந்து அவருடைய கதைகள் என்ன ரொம்ப ஈர்த்திச்சு எந்த மாதிரியான கதைகள் அப்படின்னால் எப்பயுமே ஒரு சாதாரணமான ஒரு டிராமா டிராமெடிக்கலான கதை எழுதாமல் ஒரு க்ரைமாக இருக்கட்டும் திரில்லிங்காக இருக்கட்டும் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் ஒரு ஒருத்தவங்களோடய ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் அதையெல்லாம் என்னுடைய பார்வையில் மிகத் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு சில எழுத்தாளர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர் அவர் கிட்டே இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கால் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சொல்ல வரோம் ஒரு கதையை நம்ம எப்படி சொல்கிறோம் அந்த கதையில் கதையை படிக்கிறவர்களை எப்படி ஒன்றிவிட செய்யணும் அப்படிங்றது ரொம்ப அருமையாக அவர் சொல்லியிருப்பார் அவர் கிட்டே இருந்து நான் இன்னுமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் ஒருவொரு புத்தகத்தைலேயும் ஒரு ஒரு ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி ஸோ அவர இம்பெக்ட் பண்ணி என்னுடைய புத்தகத்திலேயும் அவர மாதிரியான பேர் வாங்க முடியலைனாலும் அட்லீஸ்ட் அவருடைய வழி வந்தவங்க அப்படிங்ற மாதிரியான பேர் வாங்குவதற்கு நான் இன்னும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்